எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்னு பார்த்தா அது கொஞ்சம் எப்படினா இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு பிக்பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ நடந்துட்டு தான் இருக்கு அது ஒரு எப்படினா அது ஒரு கான்ட்ரவர்ஸியில் தான் போய்ட்டு இருக்கும் அது ஃபன்னுனு எதிர்பாக்காமல் கான்ட்ரவர்ஸியாக போகிறதுனால அடுத்து என்னென்ன நடக்கும் அடுத்து அது ஒரு டாஸ்க்கு மாதிரி தான் போய்ட்டு இருக்கும் அந்த ரியாலிட்டி ஷோலாம் இதுதான் டாஸ்க்கு யார் நல்லா முடிக்கிறாங்க எப்படி முடிக்கிறாங்க என்ன மாதிரிருக்கு அது கொஞ்சம் சீரியஸாக ஜாலியாக அப்படி போய்ட்டுருக்கும் ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் இன்னும் ரியாலிட்டி ஷோலாம் யாரும் எடுத்துக்கிருதில்ல இப்போ அந்த ட்ராமா தெருக்கூத்து அப்படிதான் எல்லோரும் போகிறாங்க தவிர இப்பயெல்லாம் பின்னோக்கி போகிறாங்கனு சொல்ல முடியாது எது ரி ரியலாக எது நடக்குதோ நேரில் பார்க்க முடியுமா அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தவிர யாரும் அந்த ரியாலிட்டி ஷோ டிவியில் பார்க்கணும் ஆசைப்படதேயில்ல அது ஒரு மாற்றங்கள் ஏற்படாது என்னைக்கியும் அந்த மாற்றம் என்னைக்கியும் ஏற்படாதது மட்டும் புரியும் ஏன்னா இப்போ இங்கிலீஷ் சேனல் எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு ரியாலிட்டி ஷோ அவங்க வந்து மக்கள் வந்து ரசித்து பாக்கிறாங்க ஆனால் இப்போ யாரும் அதை பாக்கிறதில்ல இப்போ எல்லாம் நாடகந்தான் பாக்கிறாங்க எல்லோரும் காமெடி படலாம் புதுசாக வருது பாக்கிறாங்க தவிர யாரும் ரியாலிட்டி ஷோவுக்கு வரவேற்பு தரலை அது எதிர்காலத்தில் மாறினா வாய்ப்பு இருக்குமா இல்லையா அது போக போக தான் தெரியும் ஆனால் ரியாலிட்டி ஷோ அவங்க எப்படி எடுக்கிறாங்க பொறுத்துதான் நம்ம பார்க்க முடியும் இப்போ பிக்பாஸ்னு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய்ட்டு இருக்கு இப்போ இருந்தாலும் ரெண்டு மூணு ரியாலிட்டி ஷோ வந்து ட்ரை பண்ணாங்க பட் யாருக்கும் அது செட்டாகல எதுவும் யாருக்கும் யாரும் பார்க்கமா டிஆர்பி கம்மியாக தான் ஆயிடுச்சு அதனால் இப்போ யாரும் பாக்கிறதில்ல